ம் யார் நீங்கள் யார் பேசுறீங்க ம் குட் மார்னிங் சார் எத்தனை செட்டு சார் வேணும் எத்தனை செட்டு சார் புரியலை ஓகே சார் ஓகே சார் சார் ஆயரூவா வரும் சார் ஒரு ஒரு டிரெஸ் ஆயரூவா வரும் சார் ஒரு செட்டுக்கு ஓகே சார் ஓகே சார் நான் வந்து ஒன் ஒன் இயர் வேணா வேரெண்ட்டி தரேன் சார் ஓகே சார் ஓகே சார் ஒரு செட்டுக்கு வந்து ஆயரூவா வருது சார் ஆமாம் சார் ஆ ஆகும் சார் சார் ஓக் ஓகே சார் பாக்கெட் வைக்கணுமா சார் ஹேண்டு எம்மா ஹேண்டு சார் ஹேண்டு அளவு ஓகே சார் ஓகே சார் ஓகே சார் நேரில் நேரில் வந்து பேசுங்கள் சார் ம் தேங்க் யூ சார் ம்